இப்போ வேலை பார்க்கற இடத்துலைங்க சண்டை வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சண்டையோ இல்லை சச்சரவு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யாரு மேலே தப்பு இருக்குதுன்னு வந்து நான் வந்து சொல்லுவேன் அப்புறம் வந்து என்ன பண்ணுவேனா ஓனருக்கிட்ட யார் மேலே தப்பு இருக்குன்னு மட்டும் அப்புறம் ஓனர்கிட்ட போயி சொல்லிடுவேன் உ ஓனர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் என்னென்னால் சண்டை வந்து யார் பக்கம் கரெக்டாக இருக்குது என் பக்கம் கரெக்டா இருந்துச்சின்னா ஓனர் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவார் அவங்க கரெக்டாக அது அதனால நான் சண்டை வந்தால் மொதலில் போய் ஓனர்கிட்ட சொல்லிடுவேன் அப்போ அதையும் மீறி ஓனர் எதுவும் கேட்கல அப்படின்னா நானாக வந்து என்னோட நியாயத்தை வந்து அங்கே சொல்லுவேன் சிக்கலான சூழ்நிலையினா இப்போ நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கறேன் வீட்டில் மறந்து வெச்சுட்டு வந்துவிட்டேன் ஆஃபீஸ் கொண்டு வரணும் அங்கே அந்த இடத்துல அந்த ஃபைல் தேவைப்படுது அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிகனான சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரிலிங்க அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபைல் வந்து கொண்டு வாங்க அப்படின் சொல்லி சொல்லுவேன் வீட்டில் யாராவது இருந்தால் கொண்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா ஓனர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம்ல பர்மிஷன் கேட்டுட்டு நானாக போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துடுணுங்க தூரமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன் சொல்லி நானே மன்னிப்பு கேட்ருவேனுங்க அப்படியும் இல்லைங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுமோ ஓனர்கிட்ட ஸாரி கேட்டோ ஏதாவது பண்ணியோ சமாளிப்பேனுங்க சண்டை அதாவது சண்டை மாதிரி சச்சரவு வந்துச்சின்னா என்ன பண்ணுவேன்னா து அதாவது என் ஓனர்கிட்ட போய் சொல்லுவேன் ஓனர் கேட்கலனா நானே இது பண்ணிடுவேன் சொல்லணுங்க அப்படியும் அவங்க என்னை ஏதா பண்ண வந்தாங்கன்னால் நான் நானும் என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிடுவேங்க நானும் பேசுகிற வரைக்கு பேசுவேன் அவங்க நான் பேசுறதை கேட்க வரலின்னா அப்புறம் என்ன எதோ அதை பாத்து பண்ணிட வேண்டியதாங்க அதேமாரி ச அப்றம் இல்லை இந்த இடத்துக்கு க கரெக்டாக போகணும் ஆனால் என்னால் போக முடிலேன்னா ஒரு ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட முன்னாடியே சொல்லி இதுமாரி என்னால் வர முடியலைங்க என்னை மன்னிச்சிடுங்க ஒரு பத்து நிமிடம் இல்லைன்னா அரை மணிநேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்குவேங்க இதெல்லாந்தான் என்னால் சமாளிக்க முடியுன்னு நான் நம்புறேனுங்க